யோகா வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று ஞாபகசக்தியை வந்து அது அதிகமாயிருக்கும் மெமரி பவரை வந்து அது அதிகப்படுத்தும் இது எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னா எங்கள் ஸ்கூலில் வந்து யோகா ப்ராக்டீஸ் வந்து சொல்லி கொடுத்தாங்க மஹரிஷின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க வந்தாங்க அவங்க வந்து யோகா சொல்லி கொடுக்குறவங்க அவங்க வந்து யோகா சொல்லி கொடுக்குறப்போ எல்லா அது அதனோட பண்புகள் எல்லாமே சொன்னாங்க அது வந்து பீஸ்காகவும் மெமரி பவர் இம்ப்ரூவ் பண்ணுறத்துக்காகவும் மனப்பாடம் பண்ணிணது எல்லாமே ஸ்டே ஆகிறதுக்கு மைண்ட்டில் ஸ்டே ஆகிறத்துக்காகவும் அது வந்து நம்ம பண்ணுறோம் யோகா வந்து எல்லாேருடைய வாழ்க்கையிலேயும் ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்கும் அது நம்ம தினமும் பண்ணிகிட்டே வரணும் யோகா வந்து ரொம்ப முக்கியமானது மனிதர்களுக்கு அவங்க வந்து யோகா பண்ணுறப்ப தான் அவங்களே அவங்க உணர்கிறாங்க என்னென்ன பண்ணுறாங்க எல்லாமே அவங்களுக்கு தெரியும் ஸோ யோகா வந்து எல்லாேருமே பண்ணணும் யோகா வந்து நான் வந்து எப்போது வந்து எனக்கு வந்து இன்ட்ரஸ்ட் வந்துச்சு அப்படின்னா நாங்கள் வந்து ஈஷா கோயிலுக்கு கோயம்பத்தூரில் இருக்கிறதுக்கு போயிருந்தோம் அங்கே வந்து மஹரிஷி அப்படினு அப்படிங்குறவங்க வந்து வந்திருந்தாங்க இந்தியாவில் அவர்களும் ஒரு யோகா ஸ்பெஷலிஸ்ட் தான் அவர்களும் வந்திருந்தாங்க அவங்க வந்து சொன்னாங்க ஒவ்வொருத்தருக்கும் எல்லாமே பத்மாசனம் எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அது பண்ணதும் எனக்கும் அந்த மெமரி பவரும் எனக்கு டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுது முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் படிக்கிறப்போது யோகா செஞ்சுட்டு அடுத்தது எழுஞ்சி நம்ம படித்தமுன்னா இது உண்மையாகவே நம்ம மைண்ட்டில் சீக்கிரமாவே நிற்கும் அப்புறம் மார்னிங் நேரமாக எழுந்திருச்சு யோகா செஞ்சுட்டு நம்ம லைஃப்பை அந்த டேவை நம்ம ஸ்டார்ட் பண்ணிணோம் அப்படின்னமுன்னா அந்த டேவை சும்மா சூப்பராக இருக்கும் ஒரு மாதிரி பீசாக ஹேப்பியாக மைண்ட்டே ஃப்ரீயாக இருக்கும் யோகா வந்து எல்லாேருமே பண்ணலாம் எல்லாேருமே பண்ணக்கூடியது தான் யோகா வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று யோகா வந்து ஒரு அற்புதமான ஒன்று நமக்கு கொடுத்துருக்காங்க மஹரிஷி அவங்க வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க எல்லாேருமே தனித்தனியாக உட்காந்து இருந்தோம் எல்லாேருக்குமே தனித்தனியாக வந்து அதோட பண்புகளையும் அதனுடைய இதையும் எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க சொல்லிக் கொடுத்தது புரிஞ்சுது செம்மையா இருந்துச்சு அதுக்கப்புறமேட்டு நானும் அந்த வாழ்க்கையில் அதை பயன்பப்படுத்திக்கிட்டு தான் இருக்கேன் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எல்லாேருமே யோகா பண்ணணும்